ஹலோ மஞ்சள்கார அம்மாங்களா மஞ்சள் வாங்க வந்தங்க உங்க கடையில் மஞ்சள் இருக்குதுங்களா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லினுருந்தாங்க

ஆ முகத்துக்கு பூசுர கிழங்கு மஞ்சள் தாங்க வேணும் மஞ்சள் தூளாக இருக்குதுங்களா மஞ்சளாகவே இருக்குதுங்களா எனக்கு மஞ்சளில் கிழங்கு தூள் மஞ்சள் தாங்க வேணும் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா அதையும்

சரிங்க ஆ

சரிங்க நீங்கள் கிழங்கு மஞ்சள் ஒரு முற்பது கிலோ கொடுங்க முகத்துக்கு பூசுரத்துக்கு குழம்பு மஞ்சள் குழம்புக்கு தேவையான அந்த மசாலாக்கு மீனுக்கு குழம்புக்கு அதுக்குலாம் போடுறதுக்கு தனியாக ஒரு இருபது கிலோ கொடுத்துருங்க மீன் இது அக்கா ஆ ஐம்பது கிலோ கொடுத்துறங்க ஆ சரிங்க